சினிமா நட்சத்திரங்கள் அப்படினா எனக்கு விஜய் சேதுபதி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ஆக்டிங் அதே மாதிரி நார்மலாக அவங்க பேசுவது அவங்களோட நடவடிக்கை அதெலாமுமே நல்லாதான் இருக்குது சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்குறோம் அவங்கள பற்றி அதெல்லாம் அவங்கள பற்றின பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு இதுதான் நமக்கு ஏற்படுத்துது அவங்கள எங்கேயுமே நெகட்டிவான ஒரு தோற்றத்தில் பார்க்கவே முடிய மாட்டேங்குது கேட்கவும் முடிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே கேட்டது கிடையாது அதனால நான் அவங்கள பார்க்குறதுக்குதான் ஆசைப்படுவேன் அவங்ககிட்ட கேட்கணும் அப்படினா நீங்கள் எல்லாேருகிட்டையுமே ஒரே மாதிரியாகவே பழகுவீங்க உங்களுக்கு எந்த இடத்துலையுமே கோபம் அதிகமாக வந்த மாதிரியும் பார்க்குல அப்படி அதிகமாக கோபம் வர மாதிரி ஏதாவது விஷயம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் அவங்க கிட்டே கேட்கணும்ன்னு நான் நினச்சிட்ருக்கேன் அப்படியே இன் ஃபியூச்சரில் எனக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நான் ஃபோட்டோ எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் இந்த கொஸின்தான் நான் அவங்ககிட்ட கேட்பேன் அப்படி அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ஃபாலோவ் பண்ணுவேன்